ஹலோ யார் பேசுகிறது ஆமாங்க நீங்கள் யார் பேசுகிறது இப்போ தான்ங்க எக்ஸாம் முடிஞ்சுருக்கு நீங்கள் அதுக்குள்ளே கேட்டால் நாங்கள் எப்படி லீவு கொடுக்குறது அப்படிங்களா ஒரு நாள் மட்டும் தான் தர முடியும் சீக்கிரம் மறுநாள் வந்துடணும் ம் சரிங்க ஓகேங்க